இந்தியா ஒரு சிறந்த நாடுன்னு சொல்லுறத்துக்கு பருவநிலையும் ஒரு காரணன்னு சொல்லலாம் இந்தியாவில மட்டும் தான் குளிர்காலம் கோடைக்காலம் மழைக்காலம்ன்னு எல்லாம் சேர்ந்து வரும் சில நாடுகளில் வெறும் குளிர் மட்டுமே இருக்கும் சில நாடுகளில் வெறும் மழை மட்டுமே இருக்கும் சில நாடுகளில் வெறும் வெயில் மட்டுமே இருக்கும் ஆனா இந்தியாவில எல்லா பருவநிலையும் சேர்ந்து வருது இதுக்கு ஒ இந்தியா ஒரு சிறந்த நாடுங்கிறது ஒரு உதாரணமாக இருக்கு பருவநிலை மாற்றத்துனால் பறவைகளும் விலங்குகளும் சில நாடுகளுக்கு இடம் பெயன்றன எதனாலன்னா ஒரே பருவநிலையே அந்த மாநிலத்துலையோ அந்த நாடுலையோ வந்து இருக்கிறதுதான் ஒரு முக்கியக் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க